எனக்கு பிடிச்ச குழந்தை பருவம் நினைவுன்னா நான் படிக்கும் போது வந்து எனக்கு பிடிச்ச பாடம் வந்து ஆங்கிலம் அந்த ஆங்கில பாடத்துக்கு வந்து வரக்கூடிய ஆசிரியரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வகுப்பு எப்படா வரும்னு நெனைச்சிட்டு இருப்போம் அதே வந்து அவர் வகுப்பு வந்தால் நிச்சயமாக அவர் டெய்லி வந்து என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்காமல் இருக்க மாட்டார் அதுக்கு நான் பதில் சொன்னால் அவ்வளோ சந்தோசமாயிருக்கும் பரவாயில்ல ஐம்பது பேத்துக்குள் நம்ம நல்லா ஆன்சர் பண்ணுறோம்னு அவரு ரொம்ப அந்த பாராட்டுவார் பார் அது எனக்கு இன்னும் என்ன மனசில் நினைவு நல்லா என்ன நினைவாருக்கு ஏன்னா வந்து அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஆனால் ஆசிரியர் கிட்ட ஒரு பாராட்டு வாங்குவது எல்லாம் மிகவும் நிச்சயமாக அதே மாதிரி தான் வந்து நான் வெளியே இருந்தாலும் கூப்பிட்டு என்கிட்டே தான் வொர்க்கு கொடுப்பாரு இந்த புக்கை கொண்டு போய் வைக்கிறது அது மாதிரி நோட்டு எடுத்துட்டு வான்னு சொல்வது அதெல்லாம் இன்னும் அந்த ஆசிரியருக்கு நான் ஒரு நல்ல பிடிச்ச மாணவனாக இருந்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அதெல்லாம் மறக்க முடியாததா இருக்கு ஆசிரியர் வராருன்னா அவர் சைக்கிளை வாங்கிட்டு போய் நான் செட்டில் நிறுத்துறது எனக்கு ரொம்ப அது ஒரு நல்ல வேலையாக நெனைப்பேன் அந்த மாதிரிலாம் நான் செஞ்சுட்டு இருக்கும் போது வந்து இன்னும் அதெல்லாம் மறக்க முடியலை ஆனால் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரை மறக்க முடியலைங்குறது ஒரு பெரிய நினைவு தான் நினைவாயிருக்கு அப்படின்னு சொல்லாம்